ஒரு முறை நான் நான் ஒரு ஊருக்கு ப பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அதுக்கு நான் சொகுசு வாகனம் அதில் போக வேண்டியதாக இருந்துது ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருந்துது அப்போ அந்த சொகுசு வாகனத்தோடய ஓட்டுநர் வந்து எனக்கு நல்ல உதவி செஞ்சாரு அவர் அந்த வழியில் போகிறப்ப எனக்கு பசிக்கும் போதும் அந்த உணவகத்தில் நிறுத்தி கொஞ்சம் நேரம் சா சாப்பிட்டு வெளியே வர வரைக்கும் பொறுமையாக இருந்தார் அதுவும் இல்லாமல் வழியில் போக போக எனக்கு நிறையா இடத்துல சில வேலைகள்லாம் இருந்துது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவர் ஒரு முகசுளிவு எதுவுமே இப்போ நான் எடுத்து இப்போ காமிக்காமல் நல்ல ஒரு ஓட்டுநராக கண்ணியமான நடத்தையோடய எங்கிட்ட நடந்துக்கிட்டார் அவர் வந்து டவுன் நகரத்தில் எல்லாம் இடத்துலையுமே வந்து அவர் கரெக்டாக போய் என்ன கொண்டு போய் சேர்த்தாரு சரியான இடத்துல இறங்கிறக்கு அவர் ரொம்ப உதவி செஞ்சார் அது வந்து ஒரு பாராட்டத்தக்க ஒரு ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் அ இந்த மாதிரி ஒரு ஓட்டுநர்கள் வந்து எல்லாம் இடத்துலையும் இருந்தாங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் வெளிநாட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்கள் அவர்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் தான் செய்வாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இந்த இடத்துல எங்கே வழி கேட்டாலும் எந்த ஓட்டுநரும் நம்மளுக்கு ஒரு முகம் சுளிக்காமல் கண்ணியமாக நடந்துக்கிட்டு நம்மளுக்கு அந்த வழியை சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு விஷயம் அது பாராட்டுக்குரிய விஷயமும் கூட